என்னைய அழவச்ச புத்தகம் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா ஏபி அப்துல்கலாம் அவர்களைதான் சொல்லுவேன் அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையாக வளர்ந்து படிக்க கூட வசதி இல்லாமல் அவரோட அறிவால் மட்டுமே அவருக்கு ஏரோஃபிளேன் அதுக்கு செயற்கைக்கோள் செய்யிறது அதுக்கு செயற்ப்பொருள் செய்கிற அளவுக்கு அவரு முன்னேறிக்கார் அப்படின்னா நான் அவர தான் சொல்லுவேன் அந்த புத்தகத்தில் வாசிச்ச போதெல்லாம் அவளோ ஒரு கண்ணீர் தண்ணி எனக்கு அப்புறம் நான் யாரை சொல்லுவேன்னா காந்தி அடிகளை சொல்லுவேன் காந்தியடிகள் சட்டை கூட போடாமல் துண்டையும் வேட்டியையும் கட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்காரங்கள்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ப நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு ட்ரையினில் இருந்து அந்த வெளி நாட்டு காரங்க தள்ளிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டும் நம்மளுக்கு சுதந்திரம் அகிம்சை அகிம்சை வழியிலேயே நம்பளுக்கு வாங்கி கொடுத்தவங்க நம்ம காந்தியடிகள் அடுத்து நான் காமராஜரை சொல்லுவேன் காமராஜர் காமராஜர் அவரு சின்ன வயசில் அவரு முதலமைச்சராக ஆன போது அவங்க வீட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பைபுக்கு தண்ணிக்கு குழாய் போட வந்துருக்காங்க அந்த குழாயை அவரு எடுத்துருக்கார் ஏன்னா நாங்கள் எல்லாத்தோடையும் ஒன்று தான் அவரோட சைவமே முட்டை தான் நான்வெஜ் சைவம் நம்பளுக்கு சைவோன்னா கோழி ஆடு மாடு இந்தமாதிரிதான் நம்பளுக்கு சைவம் ஆனா அவருக்கு அப்படி இல்லை சைவோன்னாவே முட்டை தான் அவ்வளோ ஒரு எளிமையாக வாழ்ந்தவர் காமராஜர் அடுத்து வஉசி சிதம்பரம் வஉசி பிள்ளையை சொல்லுவேன் அவரு நம்ப நாட்டுக்காக ரொம்பவே போராடிருக்கார் இந்தமாதிரி உள்ள ஆட்களை வந்து நான் புத்தகத்தில் பார்க்கும் படிக்கும் போது ரொம்பவே ஆச்சிரியமாக இருக்கும் அந்த ஆச்சிரியத்தில் கண் தண்ணி என்னய அறியாமலயே வந்துவிடும் இதான் என்ன உணர்வு வசபடுத்தியது